ஏசி இந்தியானாலே ஒரு கலாச்சாரம் உள்ள நாடு தான் அதில் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய கலை மற்றும் கைவினை பொருள் வந்து நிறைய இதில் இதில் வந்து பேர் போய்ருக்கு அதனால் கண்டிப்பாக இதுவும் ஒரு பங்களிக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து அதை வந்து கொஞ்சம் தமிழ்நாட்லே இருந்து கொஞ்சம் நிறைய அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா தமிழ்நாட்லேருந்து அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க வந்து கலை மற்றும் கைவினை பொருட்கள் எல்லாமே அதாவது நிறைய பேர்த்துக்கு தெரியல இப்போ அதாவது இப்போது சென்னையிலலாம் வந்து என்ன சொல்கிறது சென்னையிலலாம் வந்து இந்த ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போடுறாங்க அதாவது அவங்க எங்கேயிருந்து வந்து எக்ஸிபிஷன் போடுறாங்க அவங்க வந்து வெளி அதாவது இப்போது தாய்லாந்தோட எக்ஸ்பிஷன் அப்படின்னு எல்லாமே சொல்லி போடுறாங்க அதேமாதிரி நம்மளோட தமிழ்நாட்ல உள்ளவங்களும் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம நம்ம இந்தியாவுக்குள்ள போடணும் அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் போடணும் அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து உலக லெவலில் போட்டால் மட்டும் தான் நம்மளோட தமிழ்நாட்டோடய கைவினை பொருளும் எல்லா பக்கமும் தெரியும் இப்போ வந்து நம்மளுக்கு கைவினை பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பங்களிக்க அதேமாதிரி நிறைய அதோட கைவினை பொருட்கள்லேருந்து நம்மளுக்கு நிறைய பங்களிப்பு வேணும் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுலையும் எல்லா நாடுகள்லேயும் அந்த கைவினை பொருட்களை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பிஷன் எக்ஸிபிஷன் மாதிரி வெச்சி கொண்டுப்போய் சேர்த்தா மட்டும் தான் எல்லோத்துக்குமே தெரியும் அது மாரி எக்ஸிபிஷன் மாதிரி கொண்டு போய் வெச்சா கண்டிப்பாக அவங்க எல்லோத்துக்குமே தெரியும் அந்த வெளிநாட்டில் உள்ளவங்களும் நம்மளோட இந்தியாவில் இந்தமாதிரி தமிழ்நாட்ல எவ்வளோ கலை மற்றும் கைவினை பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால இதுமட்டும் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்ல வந்து கலை மற்றும் கைவினை பொருட்களும் வந்து அதனாலேயே ஒரு ஒரு ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அதனால் அப்படி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான்